இங்கே வயலெல்லாம் இப்போ வந்து வயலெல்லாம் இல்லை அப்போ இருந்துச்சு எங்கள் மாமனார் காலத்துலலாம் நிறைய வயல் இருந்துச்சு எல்லாம் அவங்க வந்து அவங்களே செய்வாங்க எல்லாமே வயலில் வ எல்லாமே வ நெல் போடுறது அதுக்கப்பறம் ராகி போடுறது அதுக்கப்பறம் இந்த வெஜிடேரியன் வெஜிடபுள் எல்லாம் போடுறது பீனிஸ் கேரட் பீனிஸ்ஸு அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுவாங்க கொத்தவெல்லி கொத்தமல்லி போடுவாங்க வெண்டக்காய் போடுவாங்க எல்லாமே வீட்லேயே வந்து போட்டு அது நேச்சுரலாக இது பண்ணும் பண்ணுவாங்க எங்களுக்கெல்லாம் இப்போ வந்து யாரும் எல்லாருமே இடம் எல்லாம் விற்றுட்டு இப்போ எதுவும் இல்லை எங்கள் மாமனாரோட காலத்தோட முடிஞ்சிது இப்போ வந்து எல்லாமே நிறைய வீடாயிடுச்சு டௌன் மாதிரி ஆயிடுச்சு அதனால் அது எல்லாம் கிடையாது வீட்டு பொழுதுபோக்கில் வந்து நான் வந்து எல் சமைக்கிறது பிடிச்ச விஷயத்தை வந்து சமைச்சி பிடி பிடிச்ச சமையலை சமைச்சி அதுக்கப்பறம் தேவை எதாச்சும் வே காய் நறுக்கணும்னா டிவி பார்த்துட்டே நறுக்குவேன் எல்லாமே கட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக சமைச்சி முடிச்சிவிடுவேன்